கிராம பள்ளிக்கூடங்கிறது வந்து இங்கே வந்து எங்களுக்கு பீஸு கம்மியான பீஸு பள்ளிக்கூடத்தில் பீஸு கிடயாது கிராமம் டவுன் பஞ்சாய டவுனில் வந்து அப்படி கிடயாது அங்கே பீஸு அதிகமாக இருக்கும் அதே மாரி இங்கே வந்து பிள்ளைங்களுக்கு பாடம் வந்து தமிழ் மீடியம்தான் எல்லாமே தமிழ்லதான் சொல்லிக்கிருங்க அங்கே வந்து அப்படி இல்லை கிராம டவுனில் வந்து சிட்டியில் வந்து இங்கிலீஷு நாலேஜ்ஜி நல்ல நிறையா இருக்கும் இங்கிலீஷு இந்த மாதிரி தெலுங்கு இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிக்கொடுப்பாங்க அதற்கு இங்கே வந்து பிள்ளைங்களுக்கு பீஸு நம்ம கம்மியாக கொடுத்துட்டாலும் அவங்க பீஸுக்கு இப்போ எங்களுக்குப் புக்கு நாங்கள் நோட்டு இதெல்லாம் நாங்கள் பிள்ளைகளுக்கு வாங்க வேண்டாம் காசு கொடுத்து அதேமாதிரி அவங்களே ஸ்கூல்லேர்ந்து கொடுத்துடுவாங்க யூனிஃபார்ம்மு ஸ்கூல்ல கொடுத்துடுவாங்க அங்கே அப்படி கிடயாது நாங்கள் பணத்தையும்கட்டி ஸ் நோட்டும் வாங்கி பீஸு புக்கும் வாங்கணும் அதற்கு யூனிஃபார்ம்மும் வாங்கணும் அப்படிங்கும்போது சிட்டியில அவ்வளோ காசுக்கு தினமுக்கு செலவழிக்கிறது வருமானமும் போதுமான வருமானம் கிடயாது இங்கே எங்களுக்கு அப்படி கிடயாது இங்கே நாங்கள் கட்ற பீஸுக்கும் அவங்க தர யூனிஃபார்ம்மும் அவங்க தர புக் நோட்டுக்குமே இங்கே எங்களோடய வருமானத்துக்கு இது எங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கு அங்கே நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் நினச்சோன்னே எங்களுக்கு அந்த வருமானமும் காணாது அதுமாதிரி இங்கே எங்கள் பிள்ளைகளுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஸ்கூலு கொஞ்சம் தள்ளி இருந்துவிட்டாலும் அதுவ நடந்து கூட போய்க்கிருங்க நாங்கள் யாரையாவதுவிட்டு ஒருத்தரவிட்டு சைக்கிளில் அனுப்பணுன்னாலும் அனுப்பிக்கிருவோம் பஸ் வசதி இல்லை எல்லாமே எதுவுமே இங்கே கிடயாது அதனால கிராமங்க பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை அதுவாலே ஒத்தையிலையும் போய்க்கிரும் தைரியமாகவும் இருப்போம் அங்கே அப்படி கிடயாது அங்கே யாரவது ஒருத்தர் கொண்டு விடணும் ஒரு வண்டியில் போகணும் ஒரு பஸ்ஸில் போகணும் அப்படி ஒத்தை செத்தையாக விட்றதுக்கு நம்ம கொஞ்சம் பயமும் இருக்கும் அந்த இடத்துல போகறதுக்கு சிட்டியில் வந்து குன் நெருக்கடியான இடங்கள் ஆளுங்க நடமாட்டம் ஏகப்பட்டது இருக்கும் பஸ் போக்குவரத்து வண்டி போக்குவரத்து அப்பறம் பிள்ளைகளை கொண்டு ஒருத்தர் யாராவது ஒருத்தர் கொண்டு விடணும் அதை கூட்டுகிட்டு வரணும் அப்படி இருக்கும் இங்கே கிராமத்தில் அந்த வதைக அந்த மாதிரி இதெலாம் கிடயாது இங்கே வந்து பிள்ளைங்களே அவங்களே தனியாகவே போய்க்கிறலாம் அவங்களே தனியாக போயிட்டு அவங்களே தனியாக வந்துரலாம் அங்கே உள்ளதுக்கு அதற்கும் இதற்கும் இதான் வித்தியாசம் அதேமாதிரி அங்கே இங்கிலீஷு படிக்கிற பிள்ளைகள் இங்கே தமிழ் படிக்கும் அங்கே தமில்ருக்காது அவ்ளோவாக அங்கே இங்கிலீஷ் தான் புல்லாக இருக்கும் ஆனால் இங்கே உள்ள பிள்ளைகளு தமிழ் படிச்சிவிட்டாலும் நல்ல ஒழுக்கத்தையும் க நல்லமாதி பிள்ளைகள் போனமா ஸ்கூலுக்கு போனமா வீட்டுக்கு வந்தோமா ஏன்னா அங்கே சுற்றுனோம் இங்கே சுற்றுனோம் இங்கே போனோம் அங்கே போனோங்கிறது எதுவும் இருக்காது அமைதியாக இருக்கும் கிராமத்தை பொறுத்த அளவுக்கு அமைதியான ஏரியா எந்தெத இதுவும் இருக்காது நாங்கள் அங்கே கொண்டு சேர்க்கணுன்னா எங்களுக்கு அதற்கு நோட்டு வாங்கி அங்கே இதை வாங்கி இதை வாங்குங்கம்பாங்க ஒருதடவை எங்களுக்கு கிராமம்தான் ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கவோ எல்லாமே எங்களுக்கு நல்லாருக்கும் என்ன ஒன்று நாங்கள் பிள்ளைகளை கொண்டு விட்றதுக்கு எங்களுக்கு வே வேலை கிடயாது அதுவுலயே அதுவுல போய்க்கிருங்க யூனிஃபார்முக்கு யூனிஃபார்மு ஒரு நாள் யூனிஃபார்ம் போடட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு யூனிஃபார்மு அலசலயே அப்படின்னா சரி பரவால்ல அப்படின்ட்டு போயிருவாங்க டீச்சர் மாரும் வாத்தியாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சரி ஒரு நாள் தான கிராமத்தை பொருத்தளவுக்கு அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க பிள்ளைகள் ஒலுங்காக வருதுல்ல அப்படின்ட்டு விட்ருவாங்க ஆனால் அங்கே அப்படி கிடயாது அங்கே யூனிஃபார்ம் போட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் ஒருநாள் போடாட்டாலுமே பனிஷ்மெண்ட்டு அப்படிங்கும்போது அவங்க போட்டு தான் விடணும் அந்த ஒரு ம அந்த இது இருக்கு அங்கே எங்களுக்கு அப்படி கிடயாது நாங்கள் இங்கே எப்போனாலும் எதுன்னாலும் போய்க்கிருங்க வந்துக்கிருங்க அதனால எங்களுக்கு கிராமத்தில் எந்த பயமோ எந்த இதுவும் கிடயாது பிள்ளைகளை நம்ம ஒத்தையில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டமே ஐயயோ பிள்ளைகள் ஒத்தையில் யா யார்கூடயோ அனுப்புனோமேங்கிற பயமும் கிடயாது அங்கே அப்படி கிடயாது நம்ம ஒத்தையில பிள்ளைகளை அனுப்புனாலும் கார் வண்டி வருது பிள்ளைகளை ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர்றத்துக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகப்போதோ என்ன எதோ நம்ம போய் கூப்பிட்டு வரணும் அப்படி இப்படின்னு நம்ம பயந்து ஓடணும் இங்கே எங்களுக்குன்னு எங்களுக்கு பயமும் கிடயாது ஒன்றும் கிடையது நாங்களே தனியாக அதுவுல போயிட்டு அதுவுல வந்துரும் அதான் கிராமத்துக்கும் சிட்டிக்கும் உள்ள வித்தியாசம்